எங்கள் உணவிலன்னா வடகன்னு ஒன்று சேர்க்குறோம் அந்த வடகம் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கடுகு ஜீரகம் அது எல்லாம் சேர்த்தி அதை வந்து நல்லா எண்ணெயில் எள்ளெண்ணையில் தாளித்து நல்லா காயவெச்சு அதை தனிப்பட்டதாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுவும் சாம்பார் செய்யும் போதோ இல்லை ரசத்துக்கோ எடுத்து எதுக்குன்னாலுமே அதை சேர்த்திக்கலாம் அதை சேர்த்தன்னா வாசனை நல்லா வரும் அத வந்து நம்ம எதிர்ப்பாக அதை வந்து கீரைக் குழம்புக்கெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு தனியாக கொடுக்கும் அதுலேயே எல்லா எல்லா ரெசிப்பியுமே அதில் போட்டுருப்பாங்க பெருங்காயத்துலேர்ந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது நம்மளே கை செய் கை இதா செஞ்சுக்கறது நல்லாயிருக்கும் எல்லா வகையான இதுவும் கடுகு வெந்தயம் கடுகு சீரகம் இது எல்லாம் போட்டு செய்வோம் அந்த வடகத்தை சேர்த்திக்கிட்டோம்ன்னா அவ்வளோ நல்லா இருக்குது சத்தாவும் இருக்கும் சின்ன வெங்காயத்தில் செய்கிறது அது வந்து அங்கே தனிப்பட்ட முறையில் நாங்கள் செஞ்சுப்போட்டு செஞ்சுக்குறோம்